எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குதுங்க அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ எங்கள் தாத்தா இருக்கிற காலத்தில் வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போதான் அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இந்த லோக்கல் பீப்புள்ஸோடைய சப்போர்ட் வேணுங்கறதுக்காகவும் இந்த இடத்துட்ட சில பல நிலம் ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் வாங்கணுங்கிறதுக்காகவும் அவங்கள வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க வேலைக்கு எடுத்து அவங்களோட விஷயங்களெல்லாம் சாதித்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டாங்க இப்போ என்ன எங்களுக்கு அதில் ஒரு பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்கள எடுத்து இது பண்ணிணுனது வெளியே துரத்துனதுக்கு அப்புறமேட்டு லோக்கல் பீப்புள்ஸ் மேல் தொட்டதுக்கெல்லாம் வந்து எந்தவொரு இதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது இப்போ நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி படிச்சுட்டு வந்து இந்த கம்பெனியில் ஜாய்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம்னால் ஃபஸ்ட்டு ரீசனே நீங்கள் லோக்கலு அப்படிங்கிறதுனால எடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்த ரீசன் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் எல்லாம் வந்து ஆஊன்னால் நீங்கள் ஸ்டைக் பண்ணுவிங்க கொடி பிடிப்பிங்க அப்படிங்கிறமாரி சொல்லுறாங்க வெளியிலேருந்து வந்தால் நாங்கள் என்னதான் கண்டீஷன் போட்டாலும் நீங்கள் கம்முனு இருந்துதானே ஆகணும் ஏன்னால் அவங்க ஒர்க்கிங் அதாவது ஒரு கம்பெனின்னால் அந்த கம்பெனியோடய ஒர்க்கிங்கு டைமே ஒர்க்கிங் ஸ்ட்ரக்ச்சருன்றது ஒரு மாதிரி இருக்குது இவங்க சும்மா யாரோ ஒருத்தர் வந்தால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு போர்டு மட்டும் மாட்டிவிட்டு உள்ளே ரூல்ஸே வேறு மாதிரி அவனுங்க அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் அவனுங்களுக்கு கீழே தான் நீ இருக்கணும் நீ எட்டு மணிநேரம் டூட்டி இங்கே போட்டிருக்குன்னா நான் பன்னெண்டு மணி நேரம் இருக்க சொன்னால் நீ இருந்து செஞ்சுதான் ஆகணும் உனக்கு வந்து இந்த பல கம்பெனியில் இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரின்னால் உன்னுடைய விஷயத்துக்கு என்ன சொல்வது அந்த புகையெல்லாம் உள்ளே போகிறது வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு தேங்காண்ணெய் கருப்பட்டி இந்தமாதிரில்லாம் கம்பெனி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே அவ அவனுங்க அமுக்கிட்டு இவங்க தொழிலாளர்களுக்கு எதுவுமே தராமல் இந்தமாதிரி நிறையா தொட்டவனெலாம் அடிக்கிறானுங்க அந்த மாதிரி திருடிகிட்டு இருக்கிறதனால இந்த லோக்கல் பீப்புள்ஸ் இருந்தால் கேள்வி கேட்பாங்க வெளியில் இருக்கறவங்களா இருந்தால் எந்த வாயும் பேசாமல் கம்முனு இருக்க சொன்னால் போன்னால் போகணும் வான்னால் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு அவனுங்க அந்தமாதிரி பண்ணுறதுனால எங்களை மாதிரி அதாவது பின்னாடி வந்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஃபேக்ட்ரி சைடே போக முடியாத அளவுக்கு பாதித்து எங்களோடய ஜென்ரேஷனே அந்த சைடு வேலைன்ற பக்கமே போக முடியாது அவ்வளோதான் அவனுங்க மட்டும்தான் செஞ்சுக்கணும் வெளிலெருந்து வந்தவங்க செஞ்சுக்கணும் அவ்வளோ தான் நாங்கெல்லாம் வந்து போனாலுமே கான்ட்ராக்டில் நீ நாளைக்கு வெளியே போன்னு சொன்னால் போயிடணும் அப்படிங்குற மாதிரி தான் எங்களை வச்சுக்கிறாங்க இந்தமாதிரி தான் எங்களை எங்கள் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தால் இருக்கிற ஃபேக்ட்ரினோட நிலவரம் இந்தமாதிரி மற்ற இடத்துலையுமே சில இது இருக்குது மே பி அந்தமாதிரி இருக்காமல் இருந்தால் நாங்கள் பாதிக்காமல் கொஞ்சம் என்ன சொல்வது எல்லாருக்குமே சம உரிமைங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சமமான ஒரு வேலை கிடைச்சிருக்கும்